சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க மேடம் வாங்க வாங்க ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் அவருங்களா ஆ வீட்டில் எப்படி இருக்கிறாருங்க படிக்க மாட்டேங்கிறாருங்களா ம் அப்படிங்களா சின்னப் பசங்கள் தானேங்க மேடம் ஸ்கூல்லேயும் அப்படிதான் இருக்கார் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் கோவாப்ரேட் பண்ணால் சரியாகிருவாருங்க ம் ஸ்கூல்லேயும் நாங்கள் பார்த்துட்டுதான் இருக்கோம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ஸோடு சேந்துட்டு சேட்டை தான் பண்ணுறாரு போக போக சரியாகிருங்க இந்தாங்க மேடம் மார்க் ஷீட் பாருங்கள்

தமிழ் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோங்க மேடம் அவர் எழுதும்போது கொஞ்சம் கவனித்து இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கவனித்து எழுத மாட்டேங்கிறார் ஏன்னா தமிழில் நிறைய வார்த்தை இருக்குது இல்லைங்களா அதனால அது அதுதான்ங்க அந்த சுழிக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் இப்பவே ஆரம்பத்துலேயே வராதுங்க மேடம் வராதுங்க கொஞ்சம் எழுத எழுத அவர் பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடுங்க நாங்களும் பிராக்டிஸ் கொடுத்துட்டுதான் இருக்கோம் ஆ வந்துடுங்க இப்போ அவருக்கு வந்து தமிழ் வந்து படிக்கிறாருங்க இந்த எழுத்து இந்த எழுத்துன்னு சொல்லி படிச்சிடுறாரு ஆனால் அதை எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிடுறாருங்க அதுவந்து போக போக இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனாருங்கனா கொஞ்சம் அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிக்குவாருங்க பிராக்டிஸ் எடுக்கணும் அடுத்தது இங்கிலீஷ் சரிங்க மேம் ம் ம் இல்லைங்க அடிக்கக்கூடாது அடிச்சா அடித்தா உங்களுக்கு படிக்கிறதும் படிக்கமாட்டாங்க நம்ம அடித்து எப்பவும் நம்ம நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர்றதே கிடையாது நம்ம வந்து பேசிதான் சொல்லித்தர்றது வீட்டில் வந்து உடனே புக்கை எடுத்துப் படிக்கிறாருங்களா இல்லைங்களா ம் ம்ம் ம் இப்படியேதான் இருக்காருங்க ம் ஓ ம் சரி சரிங்க கொஞ்சம் விளையாட வைச்சிட்டு கொஞ்சம் விளையாட வைச்சிட்டு அப்புறம் படிக்க வையுங்க மற்ற சப்ஜெக்ட்டுங்களா இங்கிலீஷ் மார்க் பாருங்கள் போன தடவை எழுதுனதுக்கு எப்படி எழுதியிருக்கிறாருன்னு மார்க் பாருங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்க கொடுக்கதான் நம்மளும் வந்து ஸ்கூலில் பாதிதான் சொல்லித்தர முடியும்ங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்களா முயற்சி எடுத்து படிக்கிறதில் தான் இருக்குது வீட்டில் வந்து அந்தமாதிரி ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாருங்களா சரி நானும் வீட்டில் ஸ்கூலில் வந்து கண்டித்து ம் ம் ம் சரி நாங்கள் ஸ்கூலில் ம் ம்ம்ம் ஸ்கூலில் கண்டித்து வைக்கிறேன்ங்க அது ஃப்ரண்ட்ஸோடு ஒரு நாற்பது பிள்ளைங்க இருக்கும்போது நம்ம ஒருத்தரை மட்டும் கவனித்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ங்க இருந்தாலும் நான் பார்த்து இது பண்ணுறேங்க அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் நீங்களே நல்ல ஃபீட்பேக்காக கொடுத்துட்டு போவீங்க இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல சைன் போட்டுருங்க மேடம் ரேங்க் கார்டில்

ம் ம் போடுங்கள் ஃபீட்பேக் இருந்தால் எழுதி எழுதிடுங்க மேடம்

மற்ற